ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்சதும் காலையில் எந்திரிச்சு குளிப்போம் குளிச்சிக்கிட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாள் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் எண்ணெய் வச்சி குளிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே காலையில் டிபன் இட்லி ரெடி பண்ணி சாம்பார் சட்னி ஆட்டுவோம் எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானம் வந்து கறி எடுக்கிறதா இருந்தால் எடுப்போம் எடுத்துகிட்டு மதியானம் எதோ பிரியாணி இது போடுற மாதிரி இருந்தால் போட்டு எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு அவ்வளோதான் அப்புறம் மாரியம்மன் பண்டிகை வந்துச்சுன்னா அலகு குத்துறதுக்கு பத்தி பிடிப்போம் ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் நல்லா விரதம் இருந்து அதுக்கு பூக்குழி இறங்குவோம் பூக்குழி இறங்கிட்டு எல்லாம் கோழி சேவல் பொங்கல் வைப்போம் வச்சு எல்லாம் உறம்பறையெல்லாம் வருவாங்க அவங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் சமைப்போம் சமைத்து எல்லாத்துக்கும் பரிமாறுவோம் அப்புறம் அவங்க சாப்பிட்டுபுட்டு சரி அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்டினு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் தெ எதுக்கு பொங்கலுக்கு பொங்கலுக்கு தான் பொங்கல் வச்சு எல்லாருங்க காலையில் எழுந்திரிச்சு நல்லா தலை வீடு வாசல்லாம் நல்லா முழுக்கிட்டு நல்லா எண்ணெய் வச்சு நல்லா தலைக்கு குளிச்சிக்கிட்டு அப்புறம் புது துணியை போடுறவிங்க போடுவாங்க இல்லை பழசு இருக்கிறத கட்டிக்கிட்டு இருக்கிறவிங்களும் இருப்பாங்க காலையில் போய் விநாயகருக்கு பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருவோம் வந்துட்டு வீட்டில் வந்து மதியானமாக பலகாரம் சுட்டு எல்லோரும் போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எதாக வெளியில் எதுவும் போகிற மாதிரி இருந்தால் எல்லா போயிட்டு வருவோம் கோவிலுக்கு எதுவும் போகிற மாதிரி இருந்தாலும் போயிட்டு வருவோம்